இப்போ வந்து சமையல் செய்யணுனா நான் எப்பைவுமே யூடியூப் பார்த்தாதான் செய்வேன் அம்மா கிட்டே கேட்டு செய்வேன் அதே நேரத்தில் யூடியூப் தான் இப்போ எல்லாமே புத்தகங்களை விட யூடியூப் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து பிடிச்சது என்னெனா மெட்ராஸ் சமையல் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்குது அதில் வந்து எல்லா விதமான குறிப்புகளுமே இருக்கும் இப்போ ஒரு ஒரு ஒரு சமையல் செய்யணுனா அதிலியும் நாலஞ்சு வெரைட்டியான ஒரு டிஷ்ஷுக்கே நாலஞ்சு வீடியோஸ்யெலாம் நிறைய இருக்கும் அவங்க கிட்டே வருஷத்துக்கு ஒன்று போடுவாங்க புது புது டிஃபரண்ட்டான இதெலாம் போடுவாங்க அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இந்தியன் ரெஸிப்பீ தமிழ் அவங்குளும் நிறைய போட்டிருப்பாங்க அவங்க சொல்வது வந்து நம்ம அப்படியே கரெக்ட்டாக பண்ணிணோம்னா நமக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும்